காய்கறிகள் ரேட்டு வர வர ஏறிகிட்டு இருக்கு ஆனால் சேல்ரி மட்டும் ஏற மாட்டிங்கிது விவசாயிகளுக்கு அதே மாதிரி தான் காசு மருந்து காசை மட்டும் கூட வாங்கிக்கிறாங்க தக்காளி ஒரு கிலோ தக்காளி அஞ்சு ருவா பத்துரூவா வாங்கிக்கிறாங்க நான் அங்கிட்டு போய் வாங்கி விற்கிர இது தான் நல்ல லாபமாக இருக்கு பெட்ரோல் ரேட்டை ஏற்றிடுறாங்க அதனால் வியாபாரிங்க ரேட்டை கூட ஏற்றிடுரானுவோ என்ன பண்ணுறது அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் போவோம் ஆன்லைன் ஷாப்பிங் கூட கொஞ்சம் பெட்ராக தான் இருக்கு இருந்தாலும் ஒரு வெப்சைட்டை அவன் ரூமுக்குள்ளே உட்காந்து உருவாக்கிவிட்டான் பட் வெளியே லட்ச கணக்கான கடையை வந்து இழுத்து மூடுகிற மாதிரி இழுத்துருக்கு எல்லாருமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால எல்லாமே கடைக்கு போகறது இல்லை நிறைய வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆன்லைனோட நன்மைகள் வந்து என்னென்னா நான் ஆர்டர் போட்டு ஒரு நாலு செல்லு ஆர்டர் போட்டேன் எதுவுமே சரி இல்லை ரிப்ளஸ்ட்மென்ட் பண்ணி பண்ணி புது செல்லு கொடுத்தாங்கே ஆனால் ஆஃப்லைன் வாங்கியிருந்த மொபைல் சர்வீஸ் சென்ட்ரு தான் கொண்டு போய் கொடுத்துருப்போம் ஆன்லைனில் தான் ஃபீட்பேக் நெகட்டீவ்ஸ் இருக்கு